ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜி ஆ ஒன்றும் இல்லை ஆ ஒன்றும் இல்லை நான் வந்து சென்னையிலேருந்து கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன் இப்போ கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆபத்சகாயேஸ்வரர் அந்த குரு பகவான் ஸ்தலம் இருக்குதில்ல ஆ ஆலங்குடி ஆமாம் ஆமாம் அங்கே போகணும் இப்போ நான் வந்து இன்னும் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து அரைவ்டு ஆ கும்பகோணத்துக்கு ஆ வந்துட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் அது வந்து இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கேட்பீங்க இங்கேருந்து நம்ம ஆலங்குடி போய்ட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன்னு ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி

சரி சரி சரி சரி நோ ப்ராப்ளம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படி ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலுக்கு போக வரணும்னா இடையில எதாவது கோவில் எதாவது இருக்குமா

ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் சரி சரி சரி சரி ஓகே இட்ஸ் ஓகே ஆ நான் இதோ வந்துவிட்டேன் திருவிடைமருதூர் வந்துவிட்டேன் ஆ இன்னும் ஒரு எக்ஸ்ஸாக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்துடுவேன் அங்கே ஆ ஓகே ஆ சொல்லுங்கள் ஆ சரி சார் கார் கவர் என்னங்க ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ